ஆ சொல் பாப்பா ட்ரெஸ் ஆ பண்ணித் தரலாமா என்ன ட்ரெஸ் தைக்கணும் சரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா எவ்வளோ சொன்னீங்க ஐம்பது பேருக்கா சரி ச அதெலாம் பண்ணி தந்துடலாம் உடனே வேணுமா என்ன சரி சரி அப்போ ஒன்றும் பிரச்சினை இல்லை பண்ணித் தரலாம் ஓகே அளவெலாம் சேட்டர்டேவா பக்கத்தில் இருக்கா ஸ்கூலு சரி ஓகே நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லும்மா நான் வரேன் உன் ஃபோன் நம்பரு கொடுத்துட்டு போ ஐம்பது ட்ரெஸ் தானே சொன்னீங்க ஆ ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து எப்படியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரென்னு வரும்மா ஆ சரி அதனால் இப்போ ஆமாம் அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு போனால் தான் எனக்கு மெட்டீரியெல்லாம் வாங்கணுல்ல ஒரு ஆ சரி சரி இல்லை இல்லை கொஞ்சம் பொறுமையாக கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஒரு பத்து நாள்க்குள்ளே கொடுத்துருங்க ம் சரி சரி எதனால் மாடல் டிசைனெலாம் எதனால் இருக்காம்மா சரி சரி ஆ சரி சரி கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்னா தான் நான் தைக்க ஆரமிக்கணும் லேட் பண்ணிடாதிங்க

சரி சரி அப்புறம் பசங்கள் எல்லாேரும் வந்துடுவாங்கலா அப்புறம் பசங்கள் லீவ் போட்டுவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெலாம் டிலே பண்ணாதிங்க எல்லா பசங்களும் இருந்தாங்கனால் ஒரே நாளில் வந்து நான் அளவு எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் போய்ட்டெலாம் வரணுல நான் ம் சரி சரி சரி அதெலாம் தைச்சி கொடுத்துர்லாம்மா ஒன்றும் கவலைப்படாதிங்க ஆ அதெலாம் பார்த்துக்லாம் இப்போதக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுங்க அதெலாம் கம்மி பண்ணி நான் டிஸ்கௌண்ட் கொடுக்குறேன் ம் ம் ம் ம் ஆ சரி ஓகே ஓகே ஆ சரி கால் பண் அது எப்படி டிசைன்னால் வேறு வேறு மாதிரியே வேறு வேறு ட்ரெஸ்ஸா இல்லை எல்லாேருக்கும் அப்படியா எல்லா கலரெலாம் ஒன்று எல்லாமே சேம் தான் சரி சே அப்போ ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி மாடல் வேணும் அமிச்சி விடுங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதே மாதிரி பார்த்து பண்ணுறேன் ம் ம் சரிம்மா ம் ம்